எங்கள் ஊரில் வந்து திருவிழா நோம்பி இந்தமாதிரி ஸ்பெஷல் டேஸ் வந்துச்சுனா போட்டி வைப்பாங்க டோர்னமெண்ட் வைப்பாங்க கிரிக்கெட் வாலிபால் கபடி இதுமாதிரி நிறையா விளையாட்டு வைப்பாங்க கிரிக்கெட் வாலிபால் இந்தமாதிரி டோர்னமெண்ட் வைக்கிம்போது வந்து எல்லாரும் ஊரில் இருக்கிறவங்களும் வந்து எங்கூரில் கலந்துக்கலாம் ஆனால் எதாவது ஒரு எங்கள் ஊர் திருவிழா அப்படிங்குறப்ப வந்து எங்கூர் மக்கள் மட்டுமே கலந்துக்குறமாதிரி ஒரு டோர்னமெண்ட் வைப்பாங்க அது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே இந்த தேசிய மற்றும் சர்வதேச அளவில் வந்து எங்கள் ஊர் கல்லூரியில வந்து ஜல்லிக்கட்டு வைப்பாங்க ஜல்லிக்கட்டில் வந்து நிறைய போட்டிக்கு ப்ரைஸு இதெலாம் அனோன்ஸ்மண்ட் பண்ணுறதுனால மக்கள் வந்து அதிகமாக ஆர்வமாக வந்து கலந்துக்குறதுக்கு இதாகருக்கும் எஸ்எஸ்எம் கிரவுண்ட் வந்து பெரிய கிரவுண்ட்டாக இருக்கிறதுனால அங்கே மட்டும்தான் ஜல்லிக்கட்டு போட்டி வைப்பாங்க அதேமாதிரி ஒரு திருவிழா இந்தமாதிரி வரும்போது போட்டியோட பரிசை வந்து முன்னாடியே அனு அறிவிச்சிருவாங்க அப்போதான் மக்கள் வந்து ஆர்வமாக வந்து இதில் கலந்துக்குவாங்க இந்த போட்டியில் வின் பண்ணா இவ்வளவு இந்த போட்டியில் ஜெயிச்சா இந்த பரிசு அந்தமாதிரி முன்னாடியே சொல்லுறதுனால நம்ம இந்த பரிசை எப்படியாவுது வாங்கியே ஆவனுங்குற குறிக்கோளோட மக்கள் ஈடுபடுவாங்க அதனால் இந்தமாதிரி அனோன்ஸ்மண்ட் பண்ணுவாங்க